ஆ சொல்லும்மா

ஆமாம் சொல்லுங்கள் எந்த டிப்பார்ட்மெண்ட்டுமா நீ ஆ எந்த இயரு ஆ ஃபைனல் இயருன்னு சொல்கிற தொலைச்சிட்டேனு இவ்வளோ அசால்ட்டாக அப்படி சொல்லிட்டுருக்க

ஓ சரிம்மா இப்படி பண்ணும்போது ஜாக்கிரதையாக வைச்சிருக்கறதில்லையா பேக்கில் அப்படி தான் போட்டு போகிறதா சரி ஓகே சரி ஓகேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து ஃபைன் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் ம் அது வந்து உங்கள் க்ளாஸ் இன்சார்ஜ் யார் உங்கள் ஹெச்ஓடி யாரும்மா ஆ சரி ஓகே அவர்ட்ட அவர்ட்ட அதை கொடுத்துட்டு அவர்ட்ட ரெண்டு ஃபார்ம் இருக்கும் ஓகேவா அதை வாங்கி ஃபில் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் அதை உன்னோட ஃபோட்டோ சைன்னு எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அது எடுத்துட்டு போய்ட்டு அவர்ட்டே திருப்பி கொடுத்துரு ஃபார்ம் அவர்ட்டே தான் இருக்கும் நீ ஃபில் பண்ணி அவர்ட்டே கொடுத்துட்டினா அவர் என்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவார் அதுக்கப்றம் நான் ஆஃபிஸ் ஸ்டாஃப்கிட்டே நான் சொல்லி உனக்கு ரெடி பண்ணி தர சொல்கிறேன் ஒரு டென் டேஸ் ஆகும் ஓகேவா அது என்ட்ட ஒரு லெட்ரு வாங்கிக்கோ ம் ஆமாம் ம் நீ வந்து இப்போது வேறு ஒரு மீட்டிங் இருக்குது அதனால் நீ வந்து நாளைக்கி லெவன் தேட்டிக்கு என் ரூமுக்கு வா

ஆ ஓகே ஓகே ஆ அது நீயே இனிமேல் இது பண்ணிப்பா இவ்வளோ கஷ்டப்படுறல்ல அதுக்கப்றம் அந்த தப்பு பண்ண மாட்ட ம் ஃபைவ் ஹண்ட்ரட் ம் ஆ ஓகேம்மா நாளைக்கி லெவன் தேட்டிக்கு வந்துடு ரூமுக்கு